டூரிஸ்ட் வரும் போது தமிழ் நாட்டில என்னான இருக்குதுன்னா பீச் இருக்குது அப்புறம் தஞ்சாவூர்ல கோவில் இருக்குது அப்புறம் கொடைக்கானல்ல சுற்றுலா தளங்கள்ல இயற்கை மரங்கள் செடிகள் நிறையா இருக்குது அப்புறம் பல கோவில்கள் இருக்குது